ஹலோ சக்தி கேபுங்களா நாங்கள் வந்து இது ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகணுங்க அதுக்காக வந்து என்னான அதுக்கு எவ்வளோ அமௌன்ட் ஆகுங்க நாங்கள் ரெண்டு பேர் வறோம்ங்க ஏசிங்களா நான் ஏசிங்களா இது அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரக்கு லேட் ஆயிடிச்சுனா வெய்ட்டிங் சார்ஜ் கிது வாங்குவீங்களா சரி நாங்கள் இது அதை வந்து இது மாதிரி வேறு பிளேஸ்க்கு போகறதா இருந்துதுன்னா அதுக்குலாம் எப்படி அமௌன்ட் நாங்கள் இந்த ஊருக்கு புதுசுங்க அப்புறம் வேறு அந்த கோவிலுக்கு போய்ட்டு மறுப்படி வேறு கோவிலுக்கு வேறு பிளேஸுக்கு போகணுன்னா அது எவ்வளோ அமௌன்ட் ஆகும் என்ன ஏது சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க இது லக்கேஜ் சார்ஜ்ல்லாம் கேட்க மாட்டிங்கள்ல சரிங்க சரிங்க சரிங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறங்க மாஸ்க்கு சானிடைசரு எல்லாமே கொண்டு வந்துருங்க ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக தானே நம்ப நீங்கள் சொல்லுறது கூட நம்ப சேஃப்டிக்காக நாங்கள் கொண்டு வந்துடுறங்க ம் சரிங்க ஆ அட்வான்ஸ்ஸு பே பண்ணிடுறங்க இது பிக்கப் பாயிண்ட் சொல்லிடுறங்க

சரிங்க திங்ககிழமை காலையில ஆறு மணிக்கிங்க ம் ஆறு மணிக்கு ஆப்பக்கூடல் வந்துவிடுங்க கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களோட நம்

சரிங்க சரிங்க எதா பிளேஸ் சொல்லிவிடுங்க எந்த இடம்னு முப்பத்தேழு காந்திநகருங்க ஆப்பக்கூடலுங்க வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரு சொல்லுறங்க ஆ சரிங்க நம்பர் சொல்லுறேன் இது பண்ணிக்கிங்க நோட் பண்ணிக்கிங்க தொண்ணூற்தெட்டு நாற்பத்தி ரெண்டு மறுப்படி இருபத்தி ஒம்பது மறுபடி தொண்ணூற்தாறு பதினொன்று ஆ சரிங்க சரி ஓகேங்க இதுக்கு இந்த நம்பருக்கு வந்துன்ட்டு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்துடுறங்க ஆ சரிங்க ஆ தேங்க் யூங்க தேங்க் யூ தேங்க் யூ